ஹலோ சொல்லுங்கள்

ஆமாம் இருக்கு இப்போ ஸ்கூல் இப்போ மழ பெஞ்சாலே பாதி நாள் லீவ் விட்டுருவாங்க எப்படியும் ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூண் நாளாச்சும் லீவ் வந்துரும் அந்த டைம்மில் வந்து இப்போ ஒரு லசன் ரெண்டு லசன் எப்படியும் எடுப்போம் அதுக்கு பதிலாக ஒரு மூண் லசன் கூடுதலாக எடுத்துகிட்டு அதற்கான ஒன் வேர்ட் அன்சர் எல்லாம் முன்கூட்டியே அன்சர் குறிச்சு தர்லாம்ன்றது என்னோடைய அபிப்பிராயம் உங்கள்து ஓகே கன்டெக்ட் பண்ணலாம் ஆனால் ஒன்றே ஒன்று என்னனா யார்னா ஒரு ஸ்டுடென்டோட புக்கு இல்லை ஆக்சுவல்லாக ஒரு புக்கை வாங்கி வச்சுக்கிட்டு பேரன்ட்ஸோட ஃபோன் நம்பர் இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் தென் வாட்ஸ்அப்பு இருக்கும் நம்ப அவங்களுக்கு வந்து இப்போ ஸ்டுடென்ஸ் என்ன மார்க் எடுக்கணும் நம்மளுக்கு அக்கரை இருந்தால் நம்ம என்ன பண்ணும் கொஸின் அன்சர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி அன்சர்ஸ் கிடையாது கொஸ்டின் ஃபில் இன் தி ப்ளாங் அப்புறம் வந்து வேறு என்ன பொருத்துக அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா அதை நம்மளே டிக் பண்ணி அந்த பேஜஸ்ஸை ஒரு பேஜை நம்ம ஃபோன் பண்ணி இந்த பேஜஸில் இத்தனை டிக் பண்ணி இருக்கேன் நான் ஃபோட்டோ அனுப்புவேன் அதை பார்த்து அங்கே ரெஃபர் பண்ணிப்பாங்க இது என்னோட கருத்து ஆ

மோ ஓகே ஒன்று நம்பளுக்குள்ளே க்ரூப் ஆன்லைன் க்ளாஸ் ஆரமிச்சிக்கலாம் ஒன்று ரெண்டாவது நல்லா படிக்கிற பசங்க தவிர்த்து இப்போ ஒரு ஒரு ஆவரேஜ் எடுப்பாங்க அந்த பசங்க கொஞ்சம் சரியாக புரியாது அந்த பசங்க கொஞ்சம் மெனக்கெட்டு அவங்களுக்கு ஒரு கொஸின்ஸ் அனுப்புறதும் தென் நல்லா படிக்கிற பசங்க தான் இதை வீடு அவங்க கிட்ட போய் ஒரு ஸ்டெடி மாதிரி ஒரு க்ரூப் ஸ்டெடி மாதிரி பண்ணலாம் அப்படின் நம்மளே ஒரு ரெக்கு நீங்கள் ஒரு அதாவது இந்த டைம்மிங் வச்சு நீங்கள் போய் படிக்கலாம் அப்படி இல்லை பெற்றோர் அனுப்ப மாட்டாங்க ஒரு பட்சத்தில் அந்த நல்லா படிக்கிற ஸ்டுடென்ஸு இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும் அனுப்பிச்சு கொஞ்சம் அவெரேஜாக இருக்க ஸ்டுடென்ஸ்க்கு ஒரு சில டீச்சர்ஸ் வீட்டுக்கே வந்து அதாவது வீட்டுக்கு வர சொல்லி டியூஷன் மாதிரி எடுப்பாங்க ஒரு சிலர் நீ இதெல்லாம் படிச்சால் நீ இதெல்லாம் பண்ணால் நீ பாஸ் ஆயிடுவ தென் அதையும் நம்ம பண்ணலாம் ந இப்போ டெ டென்த்துன்றதால நான் சொல்லுறேன் இதெல்லாம் நீ எடுத்து படிச்சால் கன்ஃபார்ம் பாஸ் ஆயிடுவ அவெரேஜாக எடுக்கிறவங்க தேர்ட்டி ஃபைவ் எடுக்கிறவங்க இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம எஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சோம்னா ஒரு ஃபிஃப்ட்டி ஃபைவ் எடுப்பாங்க இது என்னோட கருத்து

ஆ

அதான் ஆ ஷார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அதாவது அவங்க புரிஞ்சிட்டு மேக்ஸ் போடணும் ஸோ தமிழ் இங்கிலிஷ் சோசியல் எப்டியாச்சு நம்ப ம மனப்பாடம் பண்ணிக்கன்னா பண்ணிவிடுவாங்க அது வேறு விஷயோம் அதுவும் அதுவும் தப்பு தான் இருந்தாலும் சொல்லுறேன் ஆனால் மேக்ஸ்ஸை பொறுத்த வரையிலும் இப்போ ஸ்டெடி மெட்டிரியல் சொன்னிங்க பார்த்திங்களா மே ஆனால் அவங்க ஸ்டெடி மெட்டிரியல் அவங்களுக்கு எடுத்து தரதை விட இந்தெந்த நம்பர்ஸ் வந்தால் இப்படி நம்ம போட கற்றுக்கினு ஒரு ஒரு நாலு சம்மைக்கூட கொடுத்துட்டு புதுசாக ஒரு நாலு சம்மை கொடுத்து அவங்களுக்கு தெரியிதா அதில் ஒரு அஞ்சு இல்லை மூணு போட்டாலே அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ஓ நம்ம பாஸ் ஆகிவிடுவோனு நம்பிக்க வந்துரும் அவங்களுக்கு புரிஞ்சிரும் நம்ம ஸ்டெடி மெட்டிரியல் அனுப்பும் அது அனுப்பிட்றதோட எக்ஸ்டரா அவங்களுக்கு ஒரு ஒரு நாலு அஞ்சு நம்பர் கொடுத்து ஓன்னாக அவங்க செய்யறாங்களா அப்போ எக்ஸாம்ஸில் அதே நம்பரோ இல்லை வேறு எதனா வந்தால் பிக்கப் ஆகிவிடுவாங்க இது என்னோட கருத்து ஆமாம் ஆமாம் ஏ போர்ஷன் இப்போ ஆ இப்போ மே இப்போ மேக்ஸ்லயே இம்பர்ட்டண்ட் கோஸிடின் இருக்கு தென் வந்து இப்போ இது தேவை இல்லை இது வந்தாலும் தான் வர்ணும்னு சொல்லிட்டு ஒரு கோஸின் இருக்கு அதை ரெண்டாம் பட்சத்தில் எடுக்கணும் இம்பர்ட்டண்ட் இருக்கிற கோஸின்னை தான் நம்ம ஃபர்ஸ்டஃபால் எடுக்கணும் ஒரு ஜாமெண்ட்ரியோ கிராஃப்டோ இல்லை ஒரு டென் மார்க்கோ ஒரு ஃபைவ் மார்க்கோ இப்போ எக்ஸாம் எழுதும் போது அவன் சஜெஷ் பண்ணுறது என்னென்னு பார்த்தோனா அவங்க கோடிட்ட எடுத்த எடுத்து எழுதுறத விட நம்பர் போட்டு ஃபர்ஸ்டு பிக் கோஸின் அவங்க தெரிஞ்ச கோஸினே அழகா நீட்டாக பொறுமையாக எழுத வச்சு அவங்களுக்கு ஸ்பீச்சு இதெல்லாம் பண்ணால் மார்க் வரும் லாஸ்ட்டு ஒன் வேர்டு கடகடன்னு அந்த வரும் போது லாஸ்ட்டு ஒரு ஒன்னவர்லயோ ஹாஃப்னவர்லையோ இருக்கும் போது அவங்க யோசிச்சு அழகா எழுதிட்டு போயிடுவாங்கா மோஸ்ட்லி டென் மார்க் ஃபைவ் மார்க் டுவென்டி மார்க் அவங்க அட்டென்ட் பண்ணாலே பாஸ் இது என்னோட கருத்து

ஓகே ஓகே நான் அதை தான் சொல்லுறேன் நீ உங்களோட கருத்து மோஸ்ட்லி வந்து டே இருங்க ஓ ஆ சொல்லுங்கள் ஆமாம் முடிக்கிற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி என்னென்னா சிக்ஸ் ஸ்டெண்டரில் இருந்து நைன்த் ஸ்டாண்டர் வரைக்கும் அவ்வளோவா ஸ்கூல் வைக்க மாட்டாங்க இந்த ஆல் பாஸ் சொல்லிவிடுவாங்க பட்டு நைன்த்துல இருந்து கொஞ்சம் பிடிப்பாங்க ஆனால் டென்த்துன்றது கம்பல்சரி எல்லாரும் வரணும் லீவு அந்த தவிர்க்க முடியாத புயலோ மழையோ இன்னும் போது நம்ம ஒன்றும் பண்ண லீவ் விட்டு தான் ஆகணும் அந்த டைம்லையே கூட சும்மா ஜாலியாக ஓரலாக படிக்கணும்னு படிக்காமல் இந்த மேக்ஸை எல்லாம் ஒரேல்லா போட்டு பார்க்கலாம் நிறைய யூடியூப்ஸில் மேக்ஸ்ஸு எல்லாம் வீடியோ எல்லாம் இருக்கு நம்ம அதையும் பார்த்து கற்றுக்கலாம் இல்லை எனக்கு புரிய ஜஸ்ட் அவங்களால் என்ன முடியும்ன்றதை நம்ப பார்த்து அதுக்கு ஏற்றா மாதிரி கற்று கொடுக்கலாம் ஓகே மேடம் தேங்க்ஸ் தேங்க் யூ மேம்